இந்தியாவிற்கு வெளியே சர்ப்ஃபிங் செய்ய உகந்த ஒரு அலை உள்ள பெருங்கடல் பசுபிக் பெருங்கடல் மற்றும் அரபிக் பெருங்கடல் இங்கே அலைகளுடைய வேகம் அதிகமாக இருப்பதனால் இந்த பயிற்சி செய்வதற்கு மிகவும் ஏதுவாக இந்த பயிற்சி செய்யக்கூடிய வீரர்களாகிய நமக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் ஆகவே இந்த அலைகள் நம்முடைய உந்து சக்தியை அதிகப்படுத்தி மேலும் இந்த சர்ப்ஃபிங் செய்வதற்கு மிகவும் உற்சாகமூட்டி நம்மளை நம்மை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு நிகழ்வை இந்த பெருங்கடலில் உள்ள அலைகள் நமக்கு பேருதவி செய்கின்றது என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை ஆகையால் பசுபிக் பெருங்கடல் மற்றும் அரபிக் பெருங்கடலிலே இந்த சர்ப்ஃபிங் விளையாட்டு பயிற்சி செய்வது மிகவும் உற்சாகத்தைக் கொடுக்கும்